நான் வந்து பணி இடத்தில் எங்கேயும் போகிறது இல்லை நான் ஹவுஸ் ஒய்ஃப்பு நான் வீட்டுலேயே பார்த்துக்கொண்டு இருப்பேன் ஆனால் எங்கள் வீட்டு சுற்றுப்புறத்தில் வந்து இந்தமாதிரி சண்டை சச்சரவுகள் எல்லாம் வரும் ஸோ அதுலலாம் நான் பாத்துருக்கிறன் அந்த சூழ்நிலையை வந்து நான் எப்படி சமாளிப்பேன் என்றால் நான் அந்த அவ்வளவா நான் அங்கே போகிறது இல்லை பார்த்துட்டு வந்துடுவோம் ஏன்னா அங்கே போனால் நம்மளுக்கு இன்னும் சண்டைகள் அதிகரிக்குமா அப்படின்ட்டு ஆனால் எங்கள் ஆனால் சொல்வோம் சண்டை எல்லாம் போடாதீங்க இந்தமாதிரி எல்லாம் இது போடுறதுல எல்லாம் தப்பு வேற்றுமையில் ஒற்றுமை நம்ம எல்லோருமே சேர்ந்திருக்கணும் ஒற்றுமையாக இருந்தால் தான் இந்த நாடு நல்லது நாடு நல்லாயிருக்கும் இந்த உலகம் நல்லாயிருக்கும் அப்படின்னுட்டு